ஆமாம் நீங்கள்

சரி சரிங்க மேம் சரி ஓகே ஓகே பண்ணிடலாம் மேம் இந்த எய்ட் குள்ளே பண்ணுங்களா

ஒன்றும் பிரச்சன இல்லை ஒன்றும் பிரச்சன இல்லை மேடம் ஒரு த்ரீ டேஸ்ஸில் முடிச்சிடலாம் எத்தனை நாளாக மேம் அது அப்படே இருக்கு யூஸ் பண்ணாமல் எவ்வளோ நாள் எவ்வளோ டேசாக இருக்கு அப்படிங்ளா சரி ஓகே ஒன்றும் பிரச்சன இல்லை மேம் நாங்கள் அதை கிளீன் பண்ணி அதில் இந்த எருவலாம் அடிச்சு அதை எல்லாமே கொடுத்துருவோம் ரொட்டேட் ரொட்டேட்ர்லாம் வச்சு உழுந்து கொடுத்துருவோம் ஆமாம் இப்போ நீங்கள் அஞ்சேக்கர் நாங்கள் த்ரீ டேஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படிம் வந்துட்டு ஒரு இப்போ ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பதினஞ்சு நாள் பதினஞ்சு மெம்பெர்ஸ்க்கு நீங்கள் சால்ரி கொடுக்கற மாதிரி இருக்கும் வந்து அறநூறுபா மேம் ஒரு ஆளுக்கு

இல்லை நாங்கள் டீயலாம் நீங்கள் செப்ரெட்டாகதான் வாங்கி தரணும் டீ மட்டும் ஆனால் ஃபுட்டு வந்து அவங்ளே அவங்ளே பண்ணிக்குவாங்க டீ மட்டும் காலைல பதினோரு மணிக்கும் சாய்ந்தரம் மூணு மணிக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கற மாதிரி இருக்கும் ம் சரி மேம் நீங்கள் கன்ஃபாம் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சன இல்லை மேம் த்ரீ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்ஸில் முடிச்சு கொடுத்துடுவோம் ஓகே மேம் ம்